எனக்கு சமையல் சமையலை பற்றி நான் த சொல்லணுன்னா நான் கொ சின்னப்பிள்ளையா இருக்கக்குள்ள எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எங்கள் அம்மா சமைக்கக்குள்ள நாங்கள் பக்கத்தில் இருப்போம் அப்போ பக்கத்தில் இருந்து பார்த்துக்குவோம் அப்போலாம் வந்து இந்த கேஸு அடுப்பு அதெல்லாம் கிடையாது கீழே வெளியில் விறகடுப்பு வச்சிதான் செய்வாங்க பின்னாடி தோட்டத்து பக்கம் அப்போ நாங்கள் அதை நின்று பார்த்துட்டு இருக்கறக்குள்ள எங்கள் அம்மா செய்யக்குள்ள பூண்டு உரித்து கொடுப்போம் வெங்காயம் உரித்து கொடுப்போம் எங்கள் அம்மா இதெல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை உரித்து கொடுங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் உரித்து கொடுத்து நாங்கள் பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பார்த்து பெருசானோன நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறமேலு எங்கள் மாமியார் வீட்டில் வந்து நாங்கள் எங்கள் மாமியார் சமைக்கக்குள்ள அவங்க கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சி கொடுங்கன்னாங்க அவங்களுக்கு ஹெல்ப்பாக செஞ்சிட்டுருந்தோம் அப்புறம் நாங்களே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலு எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் கொடுத்ததுக்கப்பறம் அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ பொண்ணு வந்து சா நாங்கள் சமைச்சிட்ருக்கக்குள்ள அவங்க வந்து அவங்க பூண்டு உரித்து கொடுக்கறது அதே மாதிரியே அவங்களும் இப்போ பண்ணி அவங்க அதை பத்தி இப்போ அவங்க தெரிஞ்சிக்கிட்டாங்க இப்போ நாங்கள் சமைச்சிட்ருக்கக்குள்ள எங்கள் பொண்ணோ இல்லை எங்கள் பேரப்பிள்ளைகளோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் அத்தை பாட்டி நான் பூண்டு உரித்து தரேன் வெங்காயம் உரித்து தரேன் காய் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ முன்ன நாங்கள் ப சமைக்கக்குள்ள எங்கள் அம்மா சமைக்கக்குள்ள அருவாமனையில் தான் காய் கட் பண்ணுறதும் பா இதெல்லாம் இருந்திச் அதனால் எங்களை அதில் விட மாட்டாங்க கையை கிய எதனா வெட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து நிறையா வந்துருக்குங்கிறனால குழந்தைங்க ஈஸியாக கட் பண்ணிடுறாங்க அவங்க எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் செஞ்சிருவோம் அதை செய்வோம் நல்லா கூட மாட அப்புறம் புளி கரைக்கிறன்னுவாங்க இல்லை தக்காளிலாம் புலிஞ்சி விட்றேன் இப்போ ரசத்துக்குன்னு சொல்லி ர தக்காளியை புலிஞ்சி விடுவாங்க நிறையா ஹெல்ப் பண்ணி இப்போ அவங்களே ச குழந்தைங்களே நல்லா சமைக்கின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க சமையலுன்னா இப்போ அவங்களுக்கும் நான் இதை இது இப்படி போடணும் கண்ணு இதை இது இந்த அளவில் போடணுன்னு சொன்னா இப்போ விட்டா கூட அவங்களே சாம்பார்லாம் வைப்பாங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சி வச்சிருக்காங்க